நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னமாதிரி நான் போகற இடோம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனான பிளேஸ் நான் சீக்கரமாக போகணும் அப்படின்றத நான் பர்ஸ்டே சொன்னேன் நீ உங்களாளலே எதுவும் பண்ண முடியுது எனக்கு சுட்டிவேஷன் என்னான்னு புரியுது பிகாஸ் யாருக்கும் தெரியாது எப்போ ட்ராஃபிக் வரும்ணு இப்போ இந்த சுட்டிவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் எனக்கு டக்குனு போயே ஆகணும் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் நான் அந்த இடத்துல சீக்கிரமாக போய் போகணும் இப்போ சப்போஸ் நாம வந்து ஹைவேஸ் எடுத்தா சீக்கிரமாக போக முடியுமா இல்லை நார்மலாக சிட்டி ரோடில் போனா ஈசியாக போக முடியுமா நீங்கள் எதையாது கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப டிலே ஆக ஆக எனக்கு அங்கே வந்து அப்பாயின்மென்ட் வந்து லூசாயிடும் இது ரொம்ப இம்பார்ட்டனான அப்பாயின்மென்ட் என்னால் அதை மிஸ் பண்ணவும் முடியாது நான் அதனால தான் நான் உங்கக்கிட்ட பர்ஸ்டு நான் ஃபர்ஸ்டே உங்கக்கிட்ட நான் அதான் சொன்னேன் நீங்கள் வந்து சீக்கரமாக போக முடியுமா அப்படின்னு நான் உங்கக்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன் பிகாஸ் எனக்கு தெரியும் இந்த இந்த ஏரியா வந்து இப்படிதான் ரொம்ப ட்ராபிக்காக இருக்கும் அதுவும் இல்லாம ஃபெஸ்டிவல் டைம் ஹாலிடே டேஸ் எல்லாம் வந்து ஒரே டைமில் வந்துருச்சு அதனால் நான் ஃபர்ஸ்டே நினச்சிக்குட்டுதான் இந்தமாதிரி ஆகும் அப்படீன்றது எனக்கு தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட நான் அத்தனை தடவை கேட்டேன் நம்பல் நம்ம சீக்கரமாக அந்த இடத்துக்கு போக முடியுமா இல்லையா அப்படீனு சடனாக நீங்கள் வரத்துக்கே ஃபைவ் மினிட்ஸ் லேட் பண்ணீங்க இப்போ இதுவும் ட்ராப்பிக்காக இருக்கு இப்போ நான் வந்து எப்படி நான் அந்த இடத்துக்கு சீக்கிரமாக ஆன்டைம்கு போக முடியும் இப்போ எனக்கு இங்கே டிலே ஆனால் நான் அங்கேயே எனக்கு டிலே ஆகும் நீங்க இது கொஞ்சம்கூட புரிஞ்சிக்க மானிக்கிறீங்க இல்லைனா நீ எனக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு சொலியூஷன் சொல்லுங்கள் முதல்ல இந்தப் பக்கம் இந்த வழியாகப் போகலாமா இல்லை மெயின்ரோடு வழியாக போகலாமா அப்படீன்றதனாச்சும் நீங்கள் தெளிவாக டிஷிஷன் எடுத்துவிட்டு அது அது அதுனாச்சும் போகலாம் இப்போ நம்ம சும்மா இங்கேயே நின்றுக்குட்டு ட்ராபிக்கே போயிகிட்டு இருந்தா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கும் வேஸ்ட் ஆப் மனி எனக்கும் வேஸ்ட் ஆப் டைம் அதனால நீங்கள் அதைக் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் சீக்கரமாக எந்த டிஷிஷன் அப்படி எந்த இடத்துல போகலாம் அப்படீன்றத நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்கனா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்னோட அவசரத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கோங்க இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கரமாக என்ன முடிவுன்றதை பாருங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆகுது